நான் சின்ன வயசில் மறக்கமுடியாத நினைவுகள்னால் தீபாவளி பொங்கலெல்லாம் வரும் பொங்கல் தீபாவளி வரும்போது தீபாவளி அப்போ எங்கள் தம்பிங்கள் தம்பிங்களோடு சேர்ந்துட்டு ஒரு மூணு தம்பிங்கள் இருந்தாங்க அவங்களோட சேர்ந்துகிட்டு நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் இப்போ தீபாவளி வருது அம்மா என்னென்ன பலகாரம் செய்யும் அப்படினு ஆசையாக பேசிகிட்டு இருப்போம் மழைக்காலம் மாதிரியாச்சா பேசிகிட்டு உக்காந்துருக்குறது அப்போது அம்மா வந்து பார் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பலகாரம் செய்ய ஆரம்மிக்கிறாங்க சுற்று முறுக்குலேருந்து அல்வா வரையிலேயும் ஒருவாரம் செய்வாங்க அதை ஜாலியாக சாப்பிடுலாம் அப்புறம் டிரெஸ்ஸு அப்பா வாங்கித் தருவாங்க ஆனால் உனக்கு தான் நல்ல டிரெஸ்ஸாக வாங்கித்தருவாங்க எங்களுக்கு எல்லாம் ஒரே கலரில் மூணு தம்பிக்குமே ஒரேமாதிரி யூனிஃபார்ம் மாதிரி கால் சட்டையும் மேல்சட்டையும் வாங்கித் தருவாங்க அப்பா அப்போ சொல்வாங்க உனக்குனாலும் நல்லதாக வாங்கித்தராங்க எனக்கெல்லாம் பாருக்கா அப்படினு சொல்வாங்க அதெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தாக்கூட எனக்கு வந்து அந்த சின்ன வயசில் ஆன நினைவுகள் வந்து வந்துகிட்ருக்கு வந்துகிட்ருக்கு அப்புறம் இப்போ இது முழுக்குக்கு வந்து சின்னப் பிள்ளையில நிறைய எங்கள் ஊரில் உள்ள பொம்பளைப் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பத்துப் பேர் நடந்தே போவோம் நடந்தே போகும்போது சா சா இது சாதம் கிளறி எடுத்துக்கிட்டு ரெண்டு ரூபாதான் தருவாங்க அந்த ரெண்டு ரூபா எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு ஜாலியாக நடந்தே பத்து மைல் போவோம் போய் அஞ்சு அஞ்சஞ்சு பைசாதான் ஒரு ஒரு பொருள் வாங்கி அதையே எங்கள் அம்மாவுக்கு கொண்டு வந்து ஒரு டப்பா கொண்டு வந்து கொடுத்தேன் அதை ஒரு பத்து வருஷம் வச்சுருந்தாங்க அது உப்பு கொட்டி வச்சுக்கிட்டு அதுமாதிரி வந்து எனக்கு அதெல்லாம் இப்போ நினச்சு பார்க்குறேன் இப்போ காலம் எவ்வளோதான் முன்னேறினாலும் அந்த பழைய நினைவுகளெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அது அப்படியே மறக்கமுடியாத நினைவுகளாக இருக்குது அப்புறம் அந்த ஊரில் வந்து தோல் பொம்மைனு போடுவாங்க அதை வந்து நாங்கள் எல்லாம் செ சினிமா பார்க்குற மாதிரி ஓடி போய் பார்ப்போம் அது எவ்வளோ காசுன்னு நினப்பில்ல ஆனால் அந்த ச இராமாயணம் அதை பற்றிலாம் போடுவாங்க அதை போய் பார்க்குறது அப்புறம் ரெக்கார்ட் டான்ஸ்ஸு போடுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஜாலியாக அந்த சின்ன வயது நினைவுகளெல்லாம் இன்னுமும் எனக்கு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்குது